மலச்சிக்கல் மலச் சிக்கல் வந்து இப்போது நிறையா பேர்த்துக்கு இருக்குது அது வந்து இப்போது ஒரு பெரிய பாதிப்பாக நிறையா பேர்த்துக்கு இருக்குது அதை வந்து இப்போ குணப்படுத்தணும் அப்படினா மொதல் வந்து கிராமத்து முறையில் வந்து வாழப்பழம் சாப்பிட்ணும் இட்லி சாப்பிட்ணும் அப்படினு சொல்லி சொல்வாங்க அது வந்து நிறையா இங்கிலிஷ் மருந்தெல்லாம் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி நாட்டு மருத்துவம்னு பாத்தோமுன்னா வாழப்பழம் இட்லி துளசி அப்புறம் ஓம எலை இந்த மாதிரிதான் சாப்பிட சொல்வாங்க இந்தமாதிரி எல்லாம் சாப்ட்டோம்னா மலச்சிக்கல் இருக்காது அப்படினு சொல்லி சொல்வாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து நிறையா இங்கிலிஷ் மருத்துவம் வரங்காட்டியும் மெடிக்கல்லேயே போய் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க அதுமட்டும் இல்லாமல் இயற்கை பொருள் இல்லாமல் எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மைதா மாவில் சாப்பிட்றது புரோட்டா அந்த மாதிரி எல்லாம் மைதா மாவில் சாப்புட்றதுனால நிறையா பேர்த்துக்கு நிறையா மலச்சிக்கல் வருது அதனால அதை குணப்படுத்தணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் தடுக்கணும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் தடுத்துட்டு கொஞ்சம் நல்லா நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிட்ணும் இந்தமாதிரி சாப்பிட்டு ஒரு இட்லி ஊம எலை வாழப்பழம் அப்புறம் துளசி இந்தமாதிரி பொருள்லாம் சாப்ட்டோம்னா மலச்சிக்கல்லேருந்து குணப்படுத்தலாம் முக்கியமாக ஃபாஸ்ட் புட் சாப்பிட கூடாது கொஞ்சம் இயற்கையான பொருளாக பார்த்து சாப்பிட்ணும்